இப்போ தற்சமயம் பார்த்தாக்கா வாஷிங் மிஷின்னு ஒன்று வாங்குனோம் அது எப்படின்னா நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணுது கரண்ட்டு சேமிக்குது துணி அழுக்கு நாம்ப எப்படி கையில் துவைக்கிற மாதிரியே நல்லா அலாசி துவச்சி உலர்த்தி எடுத்துக் கொடுத்துருது அது வேலை முடிஞ்சதுனாக்கா ஒரு சவுண்டு வருது அப்போ நாங்கள் மறுபடியும் அந்த இதை எடுத்து காய வச்சிறேன் பரவா இல்ல சூப்பராக ஓர்க் பண்ணுது எங்களுக்கு நிறையா வேலை மிச்சம் கரண்ட்டு பணம் மிச்சம் உடல் உழைப்பு மிச்சம் அதனால நல்ல ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு